ஆம்பூர்க்கு போயிட்டு ஆம்பூர் பிரியாணி கடைக்கு போகணுன்னு நானும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம் அது சாப்புடணும் அப்படின்ட்டு அங்கே போகும்போது இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே வந்து ஆட்ரு பண்ணிணோம் அந்த பிரியாணி வந்து நாங்கள் எல்லோருமே ஒரு நாலு பிரியாணி எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் நாலு ஃப்ரெண்ட்ஸ் போனோம் எடுத்துட்டு வரும்போது அவங்களும் எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க நாங்களும்

நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி எங்களுக்கு பரவாயில்ல ஏதோ ஒரு கொழந்தை இந்த மாதிரி இதுனால் அது எவ்வளோ பாவம் அதுங்களாம் என்ன பண்ணும் குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிட்டுன்ருந்தா இந்த மாதிரி ஆயின்ட்டிருந்தா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு சொல்லிவிட்டு கடக்காரரை திட்டிகிட்ருந்தோம் இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறோம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதிங்க அப்படின்ட்டு வந்து நான் அந்த கடக்காரரு கிட்ட வந்து சொன்னோம் அதுக்கப்புறம் ஏன் ஃப்ரெண்ட்ஸு எல்லோருமே அதுக்கப்புறம் அவங்க திட்டினாங்க இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் இந்த மாதிரி வந்து யாரும் உங்கள் கடையில் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரி ஆச்சுன்னு யாருமே உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படினு சொன்னோம் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லோருமே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரு கிட்ட காசு எதுவுமே கொடுக்காத நாங்கள் அப்டேயே போனோம் இதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி திருப்பி திருப்பி பண்ணிகிட்ருந்திங்கன்னா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவங்கள மிரட்னோம் அவங்க வந்து அதெலாம் எதுவுமே பண்ணாதிங்கம்மா நான் இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கேன் அப்படினு சிக்கன் வந்து ஏதோ ஒரு சிக்கன் வந்து அவங்க கெட்டுப்போன சிக்கன் வந்து போட்டு அந்த ஃப்ரே பண்ணிகிட்ருக்குறாங்க அதில் எல்லாமே இது பண்ணி இந்த மாதிரி இது பண்ணினால்தான் இப்போது வந்து இந்தளவுக்கு ஆயிகிட்ருக்கு எல்லாமே